நான் முதலில் சேகரித்த ஸ்டாம்ப்பு காந்தியினுடைய ஸ்டாம்ப்பு காமராஜர் மற்றும் விடுதலை போராட்ட தியாகிகளுடைய ஸ்டாம்ப்பு வந்து சேகரித்து வச்சுருந்தேன் மற்றும் ஸ்டாம்ப்பு வந்து நிறையா வச்சுருக்கேன் காயினில் வந்துட்டு ஒரண்ணா ரெண்டணா ஓட்டைக்காசுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதே மாதிரி வெள்ளி காயின்கள் மற்றும் செம்பு காயின்கள் இது எல்லாம் சேகரித்து வச்சுருக்கேன் இதை வந்து பின்னாடி வந்துட்டு பயன்படுத்துருத்துக்காக பின்னாடி வரும் தலைமுறைகள் வந்து முன்னாடி இருந்ததை எல்லாம் தெரிஞ்சு கொள்வதுக்காக இதையெல்லாம் சேகரித்து வச்சுருக்கேன் கூழாங்கற்கள் பற்றி எதுவும் சேகரித்து வைக்கவில்லை மற்றும் காயின்ஸ்ஸு ஸ்டாம்ப்பு நல்லப்படியாக தயாரித்து வச்சுருக்குறேன்